ஆ ஹலோ சொல்லுங்க ஹலோ யார் பேசுவது ஆ ஆமாங்க என்ன பிரச்சினைங்க சரிங்க ம் சரிங்க அப்படிங்களா என்ன பிரச்சினைங்க கம்ப்யூட்டரில் ஆமாங்க சுவிட்சு போட்டால் அதில் ஸ்க்ரீனு ஓபன் ஆகுதுங்களா ஓபன் ஆகலைங்களா ஆ சரிங்க ஆ அப்புறம் ஸ்க்ரீனில் எதுவுமே வர்லைங்களா எதுவும் லைட் எரியலையா லைட் எதுவும் எரியலைங்குலா அப்போது சார்ஜ் பேட்ரியில்தான் பிரச்சினையா இருக்கும் சரிங்க ஆ சரிங்க ஆ ஓ சரிங்க ஆ சரிங்க ஆ ஆ சரிங்க நாங்கள் நீங்கள் கொண்டு வாங்க என்னென்னு பார்க்குறோம் முக்கியம் வந்து பேட்ரி தான் போயிருக்கும் அதுக்கு ஒரு நாலாயிரம் ருபா செலவாகுங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆமாங்க ம் பேட்ரி பிரச்சினைன்னா நாலாயிரம் ருபாயில மாற்றிட்லாம் அதுவே வேறு ஏதாச்சுனா ஸ்க்ரீனில் ஏதாவது பிரச்சின அப்படினா அது ரொம்ப செலவாகுங்க அது என்ன பிரச்சினைங்குறத பொறுத்துதாங்கமா ஒரு பேட்ரினால் உடனே மாற்றி கொடுத்துர்லாங்க ஸ்க்ரீனில் ஏதாவது பிரச்சினன்னா ஒரு பத்து நாள் ஆகும் ஏன்னால் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எங்கள் கிட்டே இருக்காது ஒர்ஜினல் வேணுன்னால் அந்த கம்பெனியில் ஆர்டர் போட்டுதான் வாங்கி நாங்கள் மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும் டூப்ளிகேட்னால் உடனே கோயம்புத்தூர்லிருந்து கூட வாங்கி கொடுக்கலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு மறுபடியும் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒர்ஜினல் போட்டால்தான் அது ரொம்ப நாளைக்கு வரும் ஆமாம் உங்களுக்கு எது பணம் உங்களுக்கு எந்த செலவு பண்ணுறதுக்கு ஓகேனால் ஒர்ஜினலே கம்பெனியில் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்கலாம் இல்லைனால் ஒர்ஜினல் இல்லல்லை அப்படிங்களா அப்போ ஸ்க்ரீன் போயிடுச்சுனால் அதுக்கு ஒரு பத்தாயிரம் ருபாய்க்கு மேலே ஆகுங்க பேட்ரி ஒர்ஜினல்னால் ஒரு அஞ்சாயிரம் ருபா ஆகும் நீங்கள் வாங்க என்ன பிரச்சினைனு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுத்துக்கலாங்க ஆ சரிங்க சரிங்கம்மா சரிங்க ஆ சரிங்க வாங்க எங்கள் கடை இங்கேதான் இருக்குது நீங்கள் எந்த டைமுக்கு வேணால் வரலாங்க சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் இருக்குங்க மண்ணுாரில் தான் இருக்குங்க ம் ம் ஆ சரிப்பா